நான் வந்து இப்போ ஒரு லேப்டப் வாங்கணும் டிசைட் பண்ணி லேப்டப் ஓட லேப்டப் சர்ச் பண்ணி இந்த மாடல் லேப்டப் வேணும்னு சொல்லிட்டு நான் ஆடர் பண்ணிட்டேன் மொபைல் மூலயமா வந்து ஆடர் பண்ணிட்டேன் ஆனால் சில நெக்ஸ்ட்டு அடுத்து டெலிவரி ஆகிறதுக்குள்ளயவே ஒரு டூ டு த்ரீ டேஸ்ல வந்து புது லேப்டப் புது ஃபீச்சர்ல இருக்க நல்ல ஃபீச்சர்ல இருக்க லோ காஸ்ட்ல இருக்க லேப்டப் வந்து லான்ச் பண்ணிட்டாங்கள் ஸோ எனக்கு வந்து அந்த பழைய லேப்டப் வந்து பிடிக்காத காரணத்தனால அதை நம்ம வந்து அதை வாங்கினாலும் வேஸ்ட் தான் நமக்கு நம்ம புதிய வந்த மாடல்ல வாங்கினா தான் நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும்ல அதனால் என்ன பண்ணணும்னால் நான் வந்து ம எனக்கு பிடிக்காத லே பிடிச்ச லேப்டப் தான் இப்போ வந்து புது மாடல் வந்ததால் எனக்கு அந்த ஃபீச்சர்ஸ் பிடிக்காம போய்டிச்சி ஸோ அதை நான் ரிட் அந்த இது வந்து டெலிவரி டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ராடெக்ட் வாங்கினா அது வந்து த்ரீ டேஸ்லையோ வித் இன் எ ஒன் வீக்குக்குள்ளையே டெலிவரி ஆகும் அந்த டெலிவரி டேட்டுக்குள்ள அந்த ப்ராடெக்ட்டை நான் வந்து ஆடரை கேன்சல் நம்ம போட்ட ஆடரை கேன்சல் பண்ணிடலாம் சரி ஒரு சிலர் வந்து ஆடரை கேன்சல் பண்ணிட்டு இந்தமாதிரி உங்களோடய ரீசனையுமே போட்டால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக கஸ்டப்படாமல் கஸ்டப்படுத்தாமல் மாதிரி இருக்கும் ஆடரை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ என்ன புது மாடல் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆடர் பண்ணி வாங்கிக்கலாம் இது தான் வந்து பெஸ்ட் வே அதேமாதிரி நீங்கள் வந்து இந்த ஆடர் வந்து போட்டு கேன்சல் பண்ணுறது வந்து ஒரு சில நாள்ல வந்து அந்த ஆடரை வந்து அவங்க ரீ ரிட்டன் எடுக்காமல் கூட போய்விடலாம் ஸோ அதனால வந்து அந்த பொருள் வந்து டெலிவரி ஆக வேண்டிய நிலமை ஆகிடும் ஸோ நீங்கள் ஒரு எப்பவுமே முன்கூட்டியாக ஒரு பொருள் வாங்குறிங்கனால் அது வந்து அதோடய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது இல்லை அடுத்த இது ப்ராடெக்ட்டுக்காக வெயிட் பண்ணுன்னாலும் வெயிட் பண்ணி பார்த்து ஆடர் பண்ணுங்கள் இந்த ஆடரை கேன்சல் பண்ணுறது வந்து ஒரு சில வாட்டி வந்து நமக்கே வந்து தப் இதுவாகி முடிஞ்சிடும் அந்த பொருள் வந்து கேன்சல் ஆகாமல் போய்விடும் இல்லைனா அவங்க ரிட்டன் எடுக்காமல் போய்டுவாங்க நம்ம மண்டும் ரி மனியும் ரீஃபண்ட் பண்ணாமல் போய்விடுவாங்க ஸோ நம்ம ஆடரை வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சால் இதுவே கேன்சல் பண்ண முடியலனா இந்த மனியும் வேஸ்ட் ஆகிடும் அடுத்த பொருளும் வாங்க முடியாது அவங்க கேஷ்ஷும் வேஸ்ட் ஆகிடும் பொருளும் நம்ம நினைச்ச பொருள் வாங்க முடியாத போய்விடும்